ஹலோ வணக்கம் மேடம் டூரிஸ்ட்டு ப்ளான் பண்ணுறோம் கல்லணை டேமும் ஸ்ரீரங்கமும் போகணும் மயிலாடுதுறைலிருந்து பேசுகிறோம் மேடம் நாங்கள் கல்லணை டேமும் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கும் போகணும் ஞாயிற்றுக்கிழம காலையிலேயே கிளம்பணும் நாங்கள்லாம் குடும்பத்தோடு ஒரு பதினைஞ்சு பேர் வர்றோம் என்ன பட்ஜெட்னு தெரிஞ்சுக்கிலாமா பதினஞ்சி பேர் வர்றோம் ஓகே காலையில் ஒரு எட்டு மணிக்கு அப்படி கெளம்பிடலாம் இல்லை நீங்கள் எந்த டைம் போனால் நம்ம சாமி பார்க்கலாம் டேம் பார்க்கலாம் அதோட டைமிங்

சரிம்மா அது நீ நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் சொன்னீங்கனா கரெக்டாக தான் இருக்கும் எங்களை சேஃபாகக் கூட்டு போய் கூட்டு வந்துடுங்க ஏன்னா இதுமாதிரி போனது இல்லை எந்த டைமுக்கு எப்படி போகணுனு நீங்கள் சொன்னீங்கனா நாங்கள் ரெடி ஆகிடுறோம் ஓகே காலையில் எப்படி ஒரு அஞ்சரை மணிக்கு கெளம்பிடணுமா சரிம்மா ஒரு பதினஞ்சி பேர் வர்றோம் சாப்பாடுலாம் எப்படி மேடம் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிருவீங்களா எவ்வளோ ஆகும் மேம் ஒரு ஆளுக்கு அஞ்சாயிரருவா வரும்ங்களா ஆ ஆ எதுனா கொஞ்சம் குறைக்க முடியுமா மேடம் கொஞ்சம் வயசானவங்கள்லாம் வர்றாங்க பார்த்து கொஞ்சம் கொறைச்சி பண்ணிக் கொடுங்க சரிங்க மேடம் பார்த்து எங்களை கொஞ்சம் பத்திரமா கூட்டு போய் கூட்டு வந்து விட்டுருங்க முன்பணம் எதுனா கட்டணுமா மேடம் இதுக்கு ம்ம் சரி மேம் நீங்கள் ஆ ஆ அமௌன்ட் கட்டிடுறேன் அட்ரஸு நானும் அம்ச்சுவிட்டுறேன் நான் எடுத்துனு வந்துடுறேன் காலையில் சரிங்களா ஞாயிற்றுக்கெழம காலையில் சரி மேடம் சரிங்க மேடம் ரொம்ப நன்றி மேடம்